நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைகளா இருக்கும் போது எல்லோருமே நிறைய பேர் சேர்ந்து எங்கள் கிராமப்புறங்களில் வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் விளையாடுறதுக்கு எதுவுமே வர்றதில்லை எல்லோரும் ஃபோன்லேயே கேம்ஸ் ப்ளே கேம்ஸ்லாம் ஏற்றி அவங்க பாட்டுக்கு வீட்லேயே உக்காந்துக்கிறாங்க வெளியேவும் வர்றதில்லை குழந்தைங்க இப்போ இருக்கிறவங்க ஆனால் நாங்கள்லாம் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது காலையில் போய்ட்டோம்னா வெயிலெல்லாம் நல்லா விளையாண்டு பசங்களோடு சேந்துட்டு ஓடி ஆடி விளையாண்டு நல்லா உடம்பெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லோருமே ஃபோன்லேயே உக்காந்துக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனில் மட்டும் தான் விளையாட்றாங்க எங்கேயுமே யாரும் வெளையாடுறக்கே வர்றதில்லை நாங்கள்லாம் பார்த்திங்கனா வருஷத்துக்கு ஒருக்க வந்து டோரனமெண்ட்டு மாதிரி ஒன்று நடத்துவோம் கிரிக்கெட்டில் அதுக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து எல்லோரும் ரெடியாகிட்டு போய் கடை கடையாக வீடு வீடாக பெரிய ஆளுங்கள் கிட்டேலாம் காசுலாம் வசூல் பண்ணிவிட்டு சின்ன ப்ளே க்ரவுண்டு மாதிரி ஒன்று நாங்கள் ரெடி பண்ணிட்டு ஒரு அதில் வந்து நோட்டீஸ் அடித்து அப்புறம் கட்அவுட்லாம் வச்சு பக்கத்தூருகாரங்களுக்கு தூரமாக இருக்கிறவங்களுக்குல்லாம் மெய்ன் ரோட்டில் வச்சு எல்லாத்துக்கும் எல்லோருமே வந்து விளையாடுற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் வருஷத்துக்கு ஒருக்க பார்த்திங்கனா டோரன்மெண்ட் எங்கள் ஊரில் கன்ஃபார்மாக கிரிக்கெட் டோரன்மெண்ட் வந்து நடக்கும்